எனக்கு ட்ராயிங்கில் எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் அப்போலிருந்து எனக்கு இந்தமாதிரி எனக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நான் மட்னு ஒரு நோட் இருந்தாலுமே அதில் போட்டு சும்மா ஏதோ ஒன்று வரஞ்சு கிட்டே இருப்பேன் அப்போத்திலேருந்து எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு ஓகே நம்ம எல்லாத்தையும் நேச்சுரல்லாம் நம்ம வரையலாம் சொல்லிகிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலெலாம் ஒரு மரலாம் இருக்கும் அந்த மரத்தில் பேர்ட்ஸ்லாம் வந்து உட்காரும் அதை கூட நான் அழகாக அப்படியே நேச்சுரலாக இருக்கற மாரி நான் வரையை கற்றுக்குனேன் அ எங்கள் வீட்லெலாம் வந்து பார்த்தாங்க நான் எப்படி வரைறேன் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது நான் நல்லா வரைகிறேன் நேச்சுரலாக வரைகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு எங்கள் வீட்டில் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரமிச்சாங்க எனக்கு கேட்குற கலர் பென்சில் பெயிண்டிங்ஸ் எல்லாமே எனக்காக வாங்கி தந்தாங்க ஸ்கூலில் கூட காம்படீஷனில் நான் எல்லா காம்படீஷன்லேயுமே ட்ராயிங் காம்படீஷனில் நான் கலந்து எல்லாத்துலயுமே நான் பர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவேன் இப்போ ஒரு ஸ்டோரி சொன்னால் கூட அந்த ஸ்டோரியை வந்து நான் எல்லாத்தியும் இன்ஸ் உள்ள வாங்கிகிட்டு நான் அதை அப்டி நான் ட்ராயிங்கை நான் வரஞ்சு காமிப்பேன் அந்தளவு எனக்கு ட்ரையிங்கில் ரொம்ப இன்ட்ரஸ்ட் எனக்கு இப்போ பாரதியார்லா அந்த மாதிரிலா சின்ன வயசில் என்ன வரையை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் வரஞ்சு கூட நானு பர்ஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் காம்பெடீஷனில் எங்கள் வீட்டில் ஃப்ரேம் கூட நான் வரைஞ்ச ட்ராயிங்கை தான் வீட்டில் போட்டுயிருக்காங்க சின்ன வயசில் இருந்தே எனக்கு ட்ராயிங்னா அவ்வளோ இன்டர்ஸ்ட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ட்ராயிங் மேலே எங்கள் அம்மா அப்பா கூட நானு வரஞ்சு காமிச்சேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோசமாக ஆகிடுச்சி நான் இந்த அளவு வரையுறனா அப்படின்னு சொல்லிகிட்டு நான் சின்ன வயசில் இருந்தே ரொம்ப ட்ராயிங்ல இன்டர்ஸ்ட் இருக்கதுனால நான் வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் நல்லா ட்ராயிங் வந்து கிறுக்கிட்ருப்பேன் இல்லை வரைஞ்சிட்டேருப்பேன் ஒரு ஒரு டைமிங்கை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் ட்ராயிங்கில் அந்த அளவு நானு ட்ராயிங் வரஞ்சுகிட்டே தான் இருப்பேன் ரெக்கார்ட் நோட்டில் கூட என் ஃப்ரண்ட்ஸ் எல்லோருமே வந்து எடுதந்து ரெக்கார்ட் நோட்டில் என்னை தான் வரையத்துக் கொடுப்பாங்கள் எனக்கு அப்போ கூட நான் எதுவுமே சொல்லாமல் நான் எல்லோருக்குமே வரஞ்சு கொடுப்ப ஏன்னா எனக்கு அந்த அளவுள ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என் நோட்டில் எல்ல பேஜ்ஜிலுமே வந்து நான் ஏதாச்சு ஒன்று வரைஞ்சு தான் வச்சுருப்பேன் என் தம்பி பக்கத்து வீட்டு பசங்க எல்லா சின்ன பசங்களுக்கு கூட நான் வரையற ட்ராயிங்லாம் பார்த்து அவங்களும் கற்றுக்குனும்னு சொல்லி அவ்வளோ ஆசையில் வந்து என்கிட்ட கற்றுப்பாங்க எல்லோருமே எனக்கு ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தோனா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்காங்க அந்த அண்ணன் வந்து செமையா வரைவாங்க அதனால் தான் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேந்து இன்ட்ரஸ்ட் வந்து நான் அந்த அண்ணன் கிட்டேருந்து நான் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த அண்ணன் மாரி நானும் இப்போ வரைஞ்சு அந்த அண்ண இப்போ ஆர்டிஸ்டாக இருக்காங்க நானு அந்த மாரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அதுதான் எனக்கு ஆசையே